ஒரு வருடத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு ஊருக்கு போகும்போது திருவிழாக்கு போகும்போது மறக்க முடியாத விஷ்யம் என்னென்னா அந்த ஊர் வந்து போன ஊர் புதுசு அங்கே ஒரு கோவில் திருவிழாவுக்கு என் நண்பர் அழைத்திருந்தார் அந்த திருவிழாவுக்கு நான் போனது ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நினைவில் இருக்கிறது அதை பற்றி சொல்ணும்னாக்கா இங்கேயிருந்து போனது ட்ரெயினில் தான் போனது நல்லா இருந்தது போகும்போது டிராவலிங் நல்லா இருந்தது அந்த ஊர் ரொம்ப பிடிச்சி ரொம்ப இறங்குன வொடனேயே அந்த ஊருடைய வாசம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய கோவில் அதனுடைய பச்சை பசேல்னு வயல்வெளிகள் அங்கே விற்கிற விவசாயிகள் அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் அவங்க வீட்டில் இருக்க அவங்க நண்பருடைய வீட்டில் இருந்தவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா இவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய சூழலுக்கும் அங்கே போன சூழலுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் நான் எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் அங்கே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நல்ல ஒரு உபசரிப்பு நல்ல கவனிப்பு அது ஒன்று ரெண்டாவது கோவிலுக்குப் போன அந்த திருவிழாவில் அந்த கோவிலுடைய இதில் திருவிழா ரொம்ப மறக்க முடியாத அது திருவிழா சாமி ஊஞ்சல் ஆடுறது சாமி தூக்குறது சாமி ஊர்வலம் வர்றது அங்கே வச்சு அந்த வாண வேடிக்கை அங்கே நிகழ்ந்த ஒரு பரதநாட்டியம் டான்ஸு பாட்டு கச்சேரி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு போன வர்ஷம் போன இதில் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு போன வருடம் இதே டைம் இதே இதே நாள் ஒரு எப்படி சொல்ணும்னாக்கா நீங்காத நினைவுகள் மனசில் இருக்கிற ஒரு இது மறக்க முடியாத ஒரு இது அது என்னுடைய நண்பர் நான் எதிர்பார்க்காதது திடீர்னு போனது போனது அது ஒரு நல்ல பெரிய ஒரு இதுவாக இருந்தது மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு லைஃப் லாங் அந்தமாதிரி அங்கே இருந்தவங்களும் நல்ல ஒரு உபசரிப்பு நல்ல மரியாதை நல்ல ஒரு வார்த்தைகள் நல்ல பேச்சுகள் நடந்துக்கிற விதம் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட இந்த இந்த சூழலுக்கும் நான் அங்கே இருந்த சூழலுக்கும் ரொம்ப வித்தியாசமான சூழல் அந்த சூழல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சுத்தமான காற்று அருவி குளத்துல குளித்தது அருவியில் குளித்தது ஆற்றுல குளித்தது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதுதான் நல்ல ஒரு நிகழ்வு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இன்னும் சொல்லணும்னாக்கா அங்கே இருந்த சின்ன சின்ன பசங்கள் அவங்க வீட்டில் இருந்த குழந்தைகள் இவங்கள்லாம் ஓடியாந்து பேசுவது கொண்டது இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு இது அங்கே இருக்கிற பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவுங்களுடைய ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கிடைக்கும் கிடைக்குமாங்கிறது மறுபடியும் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு மறுபடியும் அந்தமாதிரி ஒரு சூழல் எனக்கு அங்கே நல்லா இருந்தது மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் எனக்கு அனுபவம்னு சொல்கிறதோட ஒரு லைஃப் லாங் மெமரி உண்மையிலேயே எல்லாம் வந்து மறக்கவே முடியாது இதுக்கு மேலே இன்னும் விரிவாக சொல்ணும்னாக்கா அந்த ஒரு சூழல்கள் வந்து நல்ல ஒரு அம்சமான சூழல் அமைதியான சூழல் எந்த ஒரு இடையூறுகள் இல்லாத ஒரு அமைதியான சூழல் மனசு கஷ்டம் இருந்தால் அதுமாதிரி ஒரு சூழலில் இருந்தால் உண்மையிலேயே மனம் திருப்தி அடையும் ஒரு நோய்வாய் நோயில் போனால் கூட அந்த நோய் வந்து இருக்கிறத நாம்மளே மறந்துடுவோம் அந்த அளவுக்கு ஒரு சூழல் ஒரு பச்சை பசேலுங்கிற சூழல் நல்ல காற்று நல்ல தண்ணிர் நல்ல ஒரு அருமையான ஒரு இது உண்மையிலேயே அந்த ஊருக்கு போனது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னுடைய நண்பருடைய ஊருக்கு போனது கோவில் திருவிழாக்கு போனது கோவிலியும் மறக்க முடியாத ஒரு ஞாபகம் மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கெடைச்சா கண்டிப்பாக மறுபடியும் அந்த ஒரு இதுக்கு நான் மறக்க முடியாத நிகழ்வு வேற என்ன எனக்கு இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படீன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நன்றி வணக்கம்